இந்தியாவின் மிக முக்கியமான பண்டிகைகள் தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி தசரா நவராத்திரி ராம நவமி மஹாசிவராத்திரி கிருஷ்ணர் ஜெயந்தி யுகாதி ஓணம் ஹோலி ரமலான் ரமலான் என்றால் ரம்ஜான் கிறிஸ்மஸ் ரக்ஷாபந்தன் புஷ்கர் திருவிழா புத்தபூர்ணிமா ஈஸ்டர் இதுபோன்ற பண்டிகைகள் இந்தியாவில் கொண்டாடிவருகின்றன சிறப்பாக தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை தீபாவளி என்றாலே அன்று காலை எழுந்திரிச்சி தலைக்கு எண்ணெ தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பலகாரங்கள் செய்து சாப்பிட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை தமிழ் நாட்டில் எல்லா கிராமங்களிலும் விவசாயிகள் அவர்கள் அந்த தை மாதம் செய்யக்கூடிய புது நெல்லை கொண்டு பொங்கல் செய்து அது சூரியனுக்கு வைத்து நன்றி சொல்லும் வகையில் சூரியனுக்காக நன்றி சொல்லும் வகையில் விவசாயி செய்யக்கூடிய பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை நம்ம மாநிலத் மத்த மாநிலத்துலேயும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லும் வகையில் மகர சகரா சங்கராந்தின்ற பேரில் வந்து இது சிறப்பாக கொண்டாடி வருகின்றன அதே போன்று ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை கேரளாவில் வந்து சிறப்பாக கொண்டாடுகிறாங்க அவங்க மாநிலத்த படி ராம நவமி ராமர் பிறந்தநாளன்று அவருக்காக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ராம நவமி மஹாசிவராத்திரி மஹாசிவராத்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அன்றைக்கு நைட்டெல்லாம் இரவு மாசி மாசம் வரக்கூடிய இந்த மஹாசிவராத்திரி அன்னக்கி இரவெல்லாம் நாங்கள் கண் விழித்து நான்கு கால பூஜைலேயும் கலந்து கொண்டு விடிய விடிய சிவனுக்காகவே பிராத்தனை செய்து நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை மஹாசிவராத்திரி கிருஷ்ணர் ஜெயந்தி கிருஷ்ணர் ஜெயந்தி அஷ்டமி நாளில் எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறந்தாரு அது வந்து ஆகாது அப்படினு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பிறந்தநாளை அஷ்டமி நாளில் கொண்டாடக்கூடிய பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகரை நாங்கள் பொம்மை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கொண்டாடுவோம் அதேப்போல் அத்தனை தெருக்களிலும் ஊர்களிலும் விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு வந்து வைத்து அவருக்கு கொழுக்கட்டை செஞ்சு கோட்ட செஞ்சு சுண்டல் செய்து அவருக்கு அத்தனை விதமான இதுவும் செய்து அன்றைக்கு சிறப்பாக நாங்கள் கொண்டாடி மூணு நாள் அவர வச்சுருந்து அவரை சந்தோஷப்படுத்தி எங்கள் பகுதியில் வந்து தருமபுரி ஒக்கேனக்கலில் கொண்டு போய் அந்த சிலைய நாங்கள் கரைச்சிட்டு வருவோம் அதே போன்று மற்ற மாநிலத்துலேயும் சென்னைலெலாம் கடலில் கொண்டு போய் கரைக்கிறாங்க மும்பையில் பெரிய பெரிய செலை பா வானுயர்ந்த சிலைகள்னு சொல்லுவாங்கள்ல அது போன்ற விநாயகர் சிலைகளை வைத்து சிறப்பாக கொண்டாடுகிறாங்க ரம்ஜான் பண்டிகை ரம்ஜான் பண்டிகை ஒரு நாள் முழுவதும் நோம்பு இருந்து உண்ணா நோம்பிருந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை ரம்ஜான் பண்டிகை கிறிஸ்மஸ் உலக மக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒன்றுக் கூடி ஜெபமிருந்து கூடி பிராத்தனை செய்து சிறப்பாக வந்து இந்த கிறிஸ்மஸ்ஸ கொண்டாடுகிறாங்க அது வந்து கிறிஸ்துவர் இறந்து மூன்றாம் நாள் உயிர் பிழைத்தார் என்றதுக்காகவும் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கனு நான் கேள்விப்பட்டுருக்கேன்